எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் கண்ணதாசன் எழுதின மயக்கமா கலக்கமா அப்படிங்குற பாட்டு அந்த பாட்டு சுமைதாங்கி படத்தில் வரும் பாட்டு எழுதினவரு கண்ணதாசன் இசையமைத்தவுங்க எம்எஸ் விஸ்வநாதன் ராம மூர்த்தி அந்த பாட்டு கஷ்டத்துலேயும் தாங்க முடியாத துயரத்திலேயும் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வாழணுங்கிற நம்பிக்கையை கொடுக்கும் அந்த பாட்டோட வரிகள் என்னென்னா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல்தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவது இல்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு இந்த பாடல் வரியில் எவ்வளவு பெரிய துயரத்தில் இருக்கிற மனுஷனையும் அவன் துயரத்தை மறந்து நாளைன்னு ஒன்று இருக்குது அப்படிங்குற நம்பிக்கையை கொடுக்கும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் திரைப்பட பாடல்களை நான் வந்து முதல்ல ரேடியோவில் கேட்டேன் அப்புறம் டிவியில் கேட்டேன் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்த பிற்பாடு யூடியூப்பில்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்